ஹலோ இது ரவி ட்ராவல்ஸா நாங்கள் இங்கே விழுப்புரத்து போகிற வரைக்கும் நாங்கள் பேசிருந்தோம் வந்து அது ஆராயருபா சொல்கிறாங்க இங்கேருந்து விழுப்புரம் வந்து மூணு மணி நேரந்தான் பஸ்ஸில் போனால் இரநூத்தம்பதுருவால முடிஞ்சுருது இங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷன் அங்கே போகிறதுனால ஒரு இருபது பேர் முப்பது பேர் மேலே வரும் ஆனால் உங்கள் ட்ரைவர் வந்து ரொம்ப அமௌண்ட் கேட்குறாங்க அது கொஞ்சம் குறைச்சி தர முடியுமா ஆனால் ஆறாயருபா ரொம்ப ரேட் அதிகம் த்ரீ தௌசணுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணி எனக்கு தரமுடியுமானு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா நீங்கள் சொன்னால் தான் நாங்க வந்து புக் பண்ண முடியும் இல்லைனா வேற ட்ராவல்ஸ் நாங்கள் பார்த்துப்போம்